கரூர் மாவட்டத்தில் காலநிலை எப்படி இருக்குது எப்படினா இப்போ வெயில் காலம் ரொம்ப வெயிலடிச்சிட்டுருக்கு எவ்வளோ வெயில்னா ரொம்பவே அடிச்சிட்டுருக்கு பருவநிலையில் வந்து அன்றாட வாழ்க்கைல மக்கள்லாம் எப்படிலாம் பாதிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வெயில் ரொம்ப அடிக்குது வெளியில் வேலை செய்கிறவங்க அதாவது ஒரு சாதாரண டெய்லியும் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிட்டுதான் இருக்குது அதனால் வெயிலில் ரொம்ப நேரம் நின்னுட்ருக்க முடியாது இப்போது சாதாரணமா நம்ம ரோட்தில் நடந்து போகிறதே நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமாருக்கு இப்போ எப்படினா இப்போ வந்து சாலையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இப்போது ரோடு போட்டுட்ருக்காங்க சாலை வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க எவ்வளோ நேரம் அந்த அந்த அந்த இதில் ஏந்தத்துலே இருப்பாங்க அந்த இந்திரம் சும்மாவே சுடும் அந்த ஜல்லி அடிக்கிறதோ எல்லாமே வந்துட்டு அந்த கலவை இயந்திரமும் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டே இருக்காங்கனா ரொம்பவே சுடும் இதில் இந்த வெயில்லனா ரொம்ப கஷ்டம் அதுவும் தார் வந்து உருக ஆரம்மிச்சுடும் சாலையில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்புறோம் வந்து இப்போ இப்போ வந்து பனி மூட்டம் இப்போ வந்து ஒரு குளிர்காலனு வச்சிக்கலாம் குளிர்காலோனு எடுத்துக்கிட்டோனா பனி பனி அதிகமாகிருக்கும் எனக்குத் தெரிஞ்சி தினசரி வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வாழ்க்க இந்த பனி மாற்றம் காலநிலை மாற்றம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து இப்போ வெயிலடிக்குது இப்போ ரோட்டில் நடந்து போகிறத்துக்கே அவ்வளோ கஷ்டமாகிருக்கு அவங்க அந்த வெயில்லே தான் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்கிறாங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம்னு வச்சிப்போம் காலையில் ஆறு மணி டூ சாய்ங்காலம் ஆறுமணினு வச்சிருந்தாலுமே அந்த பன்னெண்டு மணிநேரமும் அவங்க வெயில்லருக்காங்க அதுவும் மதிய வெயில் பன்னெண்டு மணிலேருந்து அந்த நாலுமணி அந்த அந்த வெயில்லால் ரொம்ப ரொம்ப அதிகமாவேருக்கு இப்போ பத்துமணிக்கே வெயிலடிக்க ஆரம்பிச்சிடுது அது எனக்கு தெரிஞ்சி ரொம்ப ரொம்ப கஷ்டமாருக்குனு நினைக்கிறேன் வெளிலருக்க மக்களுக்கு ஸோ அதுக்கான தேவையை அவங்க வந்து சரிப்பண்ணிக்கணு அப்படின்றது என்னோட விஷயம்